தமிழகத்தில் முக்கியமான செயல்னாலே அது விவசாயம்னா தமிழக மக்களுக்கு ஒரு பண்டைய அடையாளம்னு ஒன்றாலே அது வந்து விவசாயத்துறை தான் அதை வந்து எதிர் கொள்ள முக்கியமான சவால்கள் அந்த பிரச்சனைகளில் என்னென்னனு கேட்டால் வறட்சி பூச்சிகள் நோய்கள் குறைந்த உற்பத்திகள் திறன் இதெலான் தான் பிரெச்சின அதெலாம் எப்படி போக்குணுன்னா வறட்சி ஃபஸ்ட்டு வறட்சினால் தண்ணியே இல்லாமல் வறண்ட காட்டில் போய் நம்ம விவசாயம் செஞ்சால் எதுவுமே வராது அதே மாதிரி ரொம்ப அதிகமான தண்ணி இருந்தும் நம்ம அதை செஞ்சாலும் வராது அதே அதனால் ரெண்டும் இருக்கணும் இப்போ தண்ணி போதுமான அளவு மட்டும் தான் நம்ம வக்கிணும் ரொம்ப தண்ணி விட்டா பயிரெல்லாம் வாடி போயிடும் எந்த விதமான எந்த ஒரு விவசாயினாலும் அதிகமான தண்ணி விட்டா வாடி போயிடும் தண்ணியே இல்லைனாலும் வாடி போயிடும் அதை வந்து நம்ம கரெக்டாக இது பண்ணி நம்ம அதை பண்ணனணும் ஒன்று தண்ணி அதிகமாகவும் விடக்கூடாது இல்லைனா தண்ணி ரொம்ப கம்மியாகவும் விடக்கூடாது இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவ தண்ணி அந்த மாதிரி விடலாம் பூச்சிகள் பூச்சி தான் ரொம்ப அதிகமானு இருக்குது இப்போ குச்சிக்காடு குச்சிக்கிழங்கு இதெலான் எடுத்துகிட்டிங்னா அதுக்கு கண்டிப்பாக பூச்சின்னு ஒன்று இருக்கும் அதை வந்து நம்ம அழிகிறதுக்கு ஒரு மருந்து தயாரிக்கணும் அந்த மருந்தை வந்து போட்டால் தான் குச்சியில் வந்து பூச்சி ரொம்ப அதிகமாக இருக்காது அப்போ தான் கிழங்கு நல்லா வளரும் நோய் நோயின்னு வந்து எல்லா விதமான விவசாயத்துக்குமே வரும் அதை வந்து நம்ம அழிக்கணும் கட்டுப்படுத்தணும் அப்போ தான் வந்து அந்த எந்த விதமான விவசாயம் எந்த ஒரு செடி மரம் கொடி எதுனாலும் நல்லா வளரும் பூச்சி வந்து நம்ம வந்து மொத்தமாக அழிச்சிரணும் இல்லைனா வந்து அதிகமான பலன் கிடைக்காது இப்போ விவசாயம் இப்போ ஒரு குச்சிகிழங்கே போட்டாலும் அதில் அதிகமாக பூச்சி இருந்தால் நல்லா கிழங்கு வராது அதே மாதிரி நல்லா வெயிட்டு இருக்காது அதனால் வந்து நம்மளுக்கு அதே பூச்சே சாப்பிட்ரும் இலையெல்லாம் அதனால் நம்மளுக்கு வந்து அதிகமான பலன் கிடைக்காது அது வறட்சி பூச்சிகள் நோய்கள் இது மூணுமே கரெக்டாக இருக்கணும் வறட்சினால் தண்ணி இருக்கணும் பூச்சிகள்னா தண்ணி பூச்சிகள்னா பூச்சி வந்து அந்த செடி கொடியில் இருக்க கூடாது அது அதுக்கு என்னென்ன மருந்து தேவையோ அதை வந்து நம்ம செய்யணும் நோய்களுக்கு சரியான மருந்துகள் அது ஆல்ரெடி இருக்கும் அதை வந்து நம்ம கட்டுப்படுத்தி அது இப்போ இது வச்சா வளரும் வைக்கலன்னா வளராது அந்த மாதிரி நம்ம கரெக்டாக வைக்கணும்